ஹலோ யாருங்க யார் பேசறீங்க ஆமாங்க என்ன வேணும் ஆ எத்தினை கிலோ ம் ஸ்வீட்டில் லட்டு ஜிலேபி மிச்சர் எல்லாம் இருக்குதுங்க வெலை வந்து முன்னூறுபா நானூறுபா ஆனா நல்ல எண்ணெயில் தான் நல்ல எண்ணெயில் தான் செஞ்சுருக்கங்க சுத்தமான பொருள் தான் இருக்குது அதான் ஒரு கிலோ முன்னூறுபா

சரி எத்தினை கிலோ வேணுமுன்னால் கம்மி பண்ணுறோம் ஆ சுத்தமான எ செக்கில் எண்ணெய் ஆட்டுன எண்ணெயில் தான் செஞ்சுதுங்க

சரிமா எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் வந்து பார்த்துட்டு போய் வாங்குங்க போதுங்களா ஆ மிச்சர் மிச்சர்ல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் மிச்சரெல்லாம் சூப்பராக இருக்கும் வந்து வந்து பார்த்துட்டு வாங்கிவிட்டு போங்க ஆ அதனால் வந்து பாருங்க மிச்சர் என்ன ஃபங்சனு அதனால் நீங்கள் அதுதான் லட்டு ஜிலேபி மைசூர்பாக்கு இதெலாம் இருக்குது மைசூர்பாக்கு சூப்பராக இருக்கும் ஆ ஜிலேபி இது எல்லாத்துக்கும் மூணு மூணு கிலோ வேணுமா சரி மொத்தமாக ஆ கண்டிப்பாக கொடுக்குறேங்க உங்களுக்கு கண் கண்டிப்பாக வாங்குங்க வந்து வாங்கிவிட்டு போங்க கம்மி விலையே போட்டு தரோம் ம் சரி கட்டி வைக்கிறேன் ஆ சரி ஃபங்க்ஷன் ஆனால் ஃபோன் பண்ணுங்க நான் கொண்டாந்து கொடுக்குறேன் ஆ சரிங்க